நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கோம் எங்கள் ஏரியா வந்து வஹாப் நகர் அங்கே வந்து அடிக்கடி மழை பெய்யும் மழை காடு அந்தமாதிரியெல்லாம் நல்லா சுத்தி இருக்குது நேச்சர் சூப்பராக இருக்கும் பார்க்கறத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்தமாதிரி ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃபேன்னோட காயில் ரிப்பேராகி ஒரு ஒன் வீக் ஆகுது எங்களால் வந்து ஃபேன் இல்லாமலாம் இருக்கவே முடியல ஒரு நாலு நாள் மழை பேஞ்சால் காற்று வரும் ஆனால் அது டெய்லியும் மழை பெய்யாது ஃபேன் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது இப்போ வந்து வெயில் காலம் இந்த சுட்டுவேஷனில் எங்களுக்கு வந்து ஃபேன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஸோ அதனால் ஃபேமிலியோட அப்பா அம்மா நான் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி காமதேனு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேன் கடை இருக்குது அங்க போனோம் எங்களுக்கு பிடிச்சது வந்து ஓரியன்ட் கம்பனி தான் அங்கே போயிட்டு ஃபேன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து ரேட் ஜாஸ்தியா சொன்னாங்கள் அதனால நாங்கள் வந்து சத்யாக்கு போனோம் சத்யாக்கு போயிட்டு அங்கே ஃபேன் பார்த்தோம் ஓரியன்ட் ஃபேன் அதே சேம் கம்பெனி பார்த்தோம் அங்கே பார்த்துட்டு வந்து அங்கே இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கள் அங்கே சாரு சார்ல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்கள் அப்புறோம் நல்லாருந்துச்சு கம்பெனி எல்லாமே பார்க்கறத்துக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் அமௌன்ட் ப்ரைஸும் கம்மியாகதான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் அந்த ஓரியன்ட் ஃபேன் வாங்கிட்டோம்